எக்ஸ்க்யூஸ் மீ மேம் நாங்கள் உள்ளே வரலாமா மேம் என் பையன் வந்து ஜெயங்கொண்டம் ஸ்கூலில் படிச்சான் எஸ்எஸ்எல்சி அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டான் நாங்கள் இங்கே பக்கத்தில் கேட்டதுக்கு உங்கள் ஸ்கூல் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால் அட்மிஷன் போடலான்னு வந்தோம் மேம் மேம் அட்மிஷன் போடுறதுல எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எதாவது நடத்துறீங்களா ஓகே மேம் என்னைக்கு மேம் ஓகே மேம் ப்ரொசீஜர்லாம் என்ன மேம் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஓகே மேம் ஓகே மேம் மேம் பையன் வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கான் டென்த்தில் ஸ்காலர்ஷிப் ஏதாவது கொடுப்பீங்களா சரி மேம் மேம் எனக்கு இந்த ஃபீஸ்லலாம் கொஞ்சம் டவுட் இருக்கு ஹாஸ்டல் பார்க்கலாங்களா ஹாஸ்டல் இருக்குங்களா ஆ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ மேம் வரும் வருஷத்துக்கு ஓ அப்படிங்களா அப்போ பஸ் ஃபீஸ் எவ்வளோ மேம் வரும் இங்கேந்து ஜெயங்கொண்டத்துக்கு ஓ ஓகே மேம் எங்களுக்கு ஹாஸ்டல் இருந்தால் கொஞ்சம் நல்லாருக்கும் ஹாஸ்டல் நாங்கள் பார்க்க முடியுமா

சரிங்க மேம் சரி மேம் அப்போ நாங்கள் பார்த்துட்டு கிளம்புறோம் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் நாங்கள் போயிவிட்டு வரோம் மேம்